விலங்குகளைப் பராமரிக்க நாங்கள் என்றைக்குமே வந்து வீட் வெளியில் வந்து எந்த இயற்கை உரமோ வாங்கி போட மாட்டோம் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை தான் நாங்கள் போடுவோம் ஏன்னால் வெளியில் வாங்கிற பொருள் எல்லாம் மருந்து கலந்து அது ஊஸ் அதிலே ஊசி போட்டு இது பண்ணுறாங்க அதனால் நாங்கள் வெளியில் வாங்கிகிட்டு வந்து ஆடு மாடு கோழிக்கெலாம் நாங்கள் போட்டோம்னால் அதுக்கெலாம் வந்து சீக்கிரமாக பாதிப்படைஞ்சுருது ம நோயெல்லாம் வந்துவிடுது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்கிறனால அந்த விலங்குகளெலாம் செத்து இறந்து போய்விடுது நாங்கள் ஆடு மாடு கோழி இதெலாம் வெச்சுருக்கோம் அதுக்கு ஆ ஆட்டுக்கெலாம் வந்து சோளத்தட்டு பயிர் நாங்கள் ஆடெலாம் ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சி கூட்டினு வந்து கட்டுவோம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து மாட்டுக்கெலாம் இருக்குது மாட்டுத் தீவனம் அதெல்லாம் வெச்சுருக்கறோம் அதே மாதிரி கோழிக்கெலாம் கம்பு ஆரியம் அதெல்லாம் நாங்கள் இயற்கையாக எங்கள் வீட்லேயே காட்டிலே விளைஞ்சு காட்டில் விளைகிறத நாங்கள் அதுக்கெல்லாம் போடுவோம் இது தான் வந்து எங்கள் பெரி பெரியவங்கள் எங்களுக்கு சொ ஆலோசனையாக எங்களுக்கு சொல் தான் சொன்னாங்க நாங்களும் அதுதான் அதுதான் பயன்படுத்துகிறோம்